பன்னண் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு பதினைஞ்சு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாப்பத்தேழு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு நாலு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு ஏழு ஏழு ரெண்டாயிரம்